பதிநாலு பத்து ரெண்டாயிரம் இரபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இரபத்தி மூணு பன்னெண்டு அஞ்சு ஆயரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன்போது எட்டு ஆயரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு